ஃபஸ்ட் டைம் குழந்த பிறந்துருக்கு அந்த ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் வாங்குவதுக்காக சரி கடைக்கு போயிருந்தோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு நிறையா ப்ராண்டடு ட்ரெஸெலாம் வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட வித விதமான ட்ரெஸ் இருந்து மாடல் மாடலாக இருந்தது அவ்வளோ ட்ரெஸ் நீட்டாக கிளீனாகவும் இருந்தது பேபிக்காக பேபிக்கு எவ்வளோ ட்ரெஸ் நிறையா ட்ரெஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட் அந்த அதோட இதெல்லாம் எக்ஸ்பென்சிவெலாம் நல்லா இருந்தது அவர்கள்ட்ட நீட்டாக இருந்தது அவங்க கஸ்ட்டமர் கொடுக்கற கஸ்ட்டமருக்குத் தேவையான பீஸ்யெலாம் எடுத்துக் காட்டினாங்க எங்களுக்கு தேவையானது நிறையா ட்ரெஸ் பார்த்தோம் நிறையா ட்ரெஸ் பார்த்தோம் நிறையா க்ளாத் வந்து சாஃப்ட்டான க்ளாத்தாக இருந்தது குழந்தக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்து ஷர்ட் அப்புறம் டவல் அப்புறம் வந்து அந்த அழுக்கு சீக்கிரமாக அதில் பிடி இதாகாத அளவுக்கு கலர் அந்த மாரி ஒரு நிறையா கலர் நிறையா ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க வாஷிங்மிஷினில் எப்படி போடணும் என்னென்ற மாதிரி ட்ரெஸ்ஸாம் பார்த்து எடுத்தோம் அதுவும் இல்லாமல் அவனுக்குன்னு வந்து துண்டு இந்த மாதிரி ஐட்டம் பேபி ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறையா இன்னும் எக்கச்சக்கமாக இருந்தது அங்கே வந்து க்ளீனாக இருந்தது மொதலில் அந்த ஷாப்பே வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தது அந்தப் பொருளோட தரம் இருந்தது அது அந்த ட்ரெஸ் வந்து நல்ல க்ளாத் நல்ல நல்ல வந்து ஒரு மிருதுவாக இருந்தது குழந்தைக்கு வந்து அழுத்தாமல் கொள்ளாமல் இருக்கிற மாரி ஷர்ட் இருந்தது துண்டு வந்து அவனை படுக்க வைக்கிற துண்டு பார்த்தீங்கன்னா யூரின் இதெல்லாம் போனால் கூட அதை வந்து இழுத்துக்காமல் அந்த இதிலேருந்து வெ வெளில தள்ளுற மாரி க்ளாத் வந்து உள்ள அப்சர்ப் பண்ணி வச்சிக்கிற மாரியும் இருக்கு படாத அளவுக்கும் இருக்கு குழந்தக்கு வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு குழந்த வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அந்த ப்ராடெக்ட்லாம் வச்சுருந்தாங்க நிறையா நாங்கள் அதெல்லாம் வந்து நிறையா வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு